நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் மிக சிறப்பாக என்ன கோயில் இருக்குதுன்னா அனுமர் ஜெயந்தி ஆஞ்சிநேயர் கோயில் நரசிம்மர் கோயில் ரங்கநாதர் கோயில் ரங்கநாதர் கோயில் இதில் வந்து ஆஞ்சிநேயர் ஆஞ்சிநேயர்கள் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் இப்போ போன வாரத்தில் தான் சொர்க வாசல் திறந்தாங்க அந்த சொர்க வாசலில் வந்து சொர்க வாசல் திறக்கும் போது நிறைய காலை அதிகாலையிலேயே அதை திறப்பாங்க இதில் வந்து இப்போ வர பதினோறாந்தேதி வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வந்து அனுமர் ஜெயந்தி அனுமர் ஜெயந்தி விழா அதில் வந்து பல பக்தர்கள் வருவாங்க அது வந்து அது வந்து பயங்கர இதாக இருக்கும் பயங்கரமா எனர்ஜியாக இருக்கும் அந்த சாமி வந்து அந்த சாமிக்கு வந்து பலகோடி பல லட்சத்து வடையை வந்து மாலையாக போட்டு அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து கொடுப்பாங்க ஒற்ற கல்லுலேயே வந்து அந்த சாமியை வந்து செஞ்சுருக்காங்க அனுமரை அதை வந்து கோபுரம் அதில் வந்து எந்த கோபுரமும் இல்லை அது வந்து ஒற்ற கல்லில் தான் செஞ்சாங்க ஏன்னா வந்து அனுமர் வந்து அது வந்து வள வளர்ந்து கிட்டு போவாராம் அதனால் வந்து அதுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை அதுக்கப்பறமேட்டுக்கு பல பக்தர்கள் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டா ப்ரே பண்ணிணா இங்கே வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் இங்கே வந்து நிறைய பேர் வந்து பல பக்தர்கள் இதை வந்து சொல்லியிருக்காங்க அப்புறமா நம்ம தமிழ்நாட்டில் வந்து தீப தீபாவளி கிறிஸ்மஸ் பொங்கல் இதெலாம் இருக்குது இப்போ வ வர சங்கராய இப்போ வர பதினைஞ்சாந்தேதி வந்து பொங்கல் நம்ம தமிழ்மொழியில் வந்து எல்லாம் சமஸ்கிருதம் கூட இப்போ தமிழ்மொழியாக மாறிட்டுருக்கு